எங்களது மாவட்டத்தில் சுகாதார அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக உள்ளது பல வகையான நோய்களும் இங்கு கண்டறியப்பட்டு சிறந்த வகையில் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படுகிறது உள்ளூர் சமூகத்தின் தேவைகளுக்கு ஏற்றவாரும் வெளியிலிருந்து வருபவர்கள் அவசரகால சிகிச்சைக்காகவும் எந்த ஒரு தங்குத்தடையுமின்றி மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றன அவைகளில் சிறந்த முறையிலும் தரமான வகையிலும் மருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டும் அவ்வப்பொழுது தங்களை பரிசோதிக்கவும் அங்கு உள்ளவர்களை கண்காணிக்கவும் சிறந்த மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு தங்களுடைய நோய்களுக்கான காரணங்களையும் உடனடியாக கண்டறிந்து அதனை சரி செய்யும் வழிமுறைகளையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அரசு பொது மருத்துவமனைகளில் நடமாடும் மருந்தக பிரிவுகளிலும் அம்மா மருந்தகங்களிலும் மிகவும் தரமான முறையில் மருந்துகள் கிடைக்கப்பெறுகின்றன பொது மருத்துவமனைகளில் படுக்கைகளின் எண்ணிக்கை போதுமானதாகவும் அவசர காலங்களில் பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலையில் அவ்வப்போ தற்பொழுது பர்மன் டெம்ப்ரவரியாக படுக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது நடமானடும் மருத்துவப்பிரிவுகள் வாரம் ஒரு முறை தங்களது மாவட்டத்தில் உள்ள அருகாமையில் உள்ள ஊர்களிலும் தூரத்தில் உள்ள ஊர்களிலும் வாரம் ஒரு முறை சென்று அங்குள்ள ஊர் மக்களை பரிசோதித்து மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது